நான் வந்து சென்னை டிராவல் பண்ணிணேன் ஸோ சென்னை டிராவல் பண்ணுறப்போ ஒரு ஆட்டோவில் வந்து பஸ் ஸ்டாண்ட்டில் இறங்கிட்டு ஆட்டோலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப என்னோட பர்ஸ் வந்த ஆட்டோலேயே விட்டுவிட்டு வந்துட்டேன் ஸோ பர்ஸை வந்து அந்த ஆட்டோவிலே இருக்குது அந்த பர்ஸை கண்டுபிடிக்க வந்து நான் எதேர்ச்சியா வந்து அந்த ஆட்டோ ட்ரைவ அந்த ஆட்டோவோட நம்பர் நோட் பண்ணியிருந்தேன் ஸோ அது மூலயமா வந்து போய்விட்டு நெட் சென்டரில் பார்த்து அந்த ஆட்டோ என்ன எங்கே இருக்குது எங்கே போயிடிச்சோ அங்கே கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் வந்து என் பர்ஸை வந்து நான் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன்